நம்முடைய நாட்டில் வந்து உணவு முறை வந்து யாருமே எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது ஏன்னா அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும் அதுவும் நம்ம ஊரில் வந்து ட்ரடீஷ்னல் முறையில் வச்சாங்கன்னா அந்த ஒரு வாழை இலையில் ஒரு சாப்பாடு வைப்பாங்க அதில் வடை பாயசம் மோர் நிறையா வெரைட்டி இருக்கும் சா சாப்பாடு இதில் வந்து சாம்பார் ரசம் மோர் எவ்வளோ வெரைட்டியாக இருக்கும் அதனால் வந்து நம்ம இந்தியாவில் வந்து யாருமே எந்தவொரு குறையுமே சொல்லக்கூடாது இந்த சாப்பாடுலாம் இவங்க வக்கலை அப்படின்னு நம்ம் எந்த ஒரு குறையுமே சொல்லக்கூடாது அவ்வளோ ஒரு ட்ரடீஷ்னலான இதலான் நம்ம நாட்டில் மட்டுந்தான் இருக்குது உணவு முறை வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்றதுனால் அழகான ஒரு பாரம்பரியமான ஒரு முறையில் இருக்கும் அது வந்து நம்ம நாட்டில் மட்டுந்தான் இந்தியாவில் மட்டுந்தான் நிறையா எல்லா வெரைட்டியான சாப்பாடும் இருக்குது வெளியில் வெளி நாட்டிலேருந்து இங்கே வந்தால் கூட யாருமே எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் சாப்பாடும் டிர டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஒரு தடவை சாப்பிட்டோம் அப்டின்னா மறுபடியும் மறுபடியும் சாப்புடனுமே இது வந்து எப்படி இருக்குது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு சுவையாகவும் இருக்கும்